கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துட்டு காவேரி பட்டிணத்தில் வந்துட்டு இந்துக்கள் வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி கோயில் விஷேசம் மகா சிவராத்திரி அதாவது மாசியில் வந்துட்டு சிறப்பாக நடைபெறும் மற்றும் முஸ்லீம்கள் உடைய மொஹரம் மற்றும் பண்டையை புலி வேஷம் இட்டு வீதியாக தன்னை தானே அடித்து கொண்டு தன்னை ஒரு துன்புறுத்தி கொண்டும் வரும் அதனுடைய விழா சிறப்பாக நடைபெறும் மற்றும் கிறிஸ்துவர்களுடைய குருத்தோலை ஞாயிறு அவர்கள் கூடிய பண்டிகை கொண்டாடப்படுகிறது